என் நண்பர் ஒருத்தர் தீவிர சுஜாத்தாவோடய ரசிகர் அவர் சொல்லி நான் பொய்க்காத நெஞ்சங்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் படிக்க போது எனக்கு பிடிக்கலை ஆனால் இப்போ படித்து முடித்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடித்ததா மாறிடிச்சு ஏன்னால் இதில் சுஜாதா சமூக ஒழுக்கத்தை பற்றியும் நம்ம வாழ்க்கை எப்படி அழகான முறையில் கொண்டு போகணும்னு அழகாக சொல்லி இருப்பாங்க என்னை ஆன்மீக வழியில் செல்ல மாற்றி இருக்குது